என்ன என்னுடைய சிந்தனையை தூண்டிய புத்தகங்களை பற்றி நிறைய சொல்லலாங்க அதிலும் எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப சிந்திக்க தூண்டிய பன்னிரு திருமுறைகளையும் நான் படிச்சுருக்கேங்க அந்த பன்னிரு திருமுறைகளிலேயும் பெரியப் புராணத்தில் நாயன்மார்கள உடைய கதையை வரலாறை படிச்சுருக்கேன் இருந்தாலும் எட்டாம் திருமுறையான திருவாசகத்தை படிக்கும் போது நான் விழுந்து அழுந்து அழுந்து என்னுடைய எனக்கு ரொம்ப என் மெய்சிலிர்த்து என்னுடைய உடல் நடுங்கி நான் படிச்சேங்க அதுலேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான வரிகளெல்லாம் எப்படி சொல்கிறது யாமே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் அப்படின்ற வரிகளெல்லாம் என்ன அப்படியே வருத்தி உறுத்தி எடுக்குங்க அந்த திருவாசகத்தினுடைய இறுதி பதிகம் அச்சோ பதிகம்னு ஒரு இல்லை ஒரு பதிகங்க திருவாசகத்தில் இறுதிப் பதிகம் அதுதான் அதில் இந்த வரிகளெல்லாம் நெ நினைச்சா கண்ணில் தண்ணி வருதுங்க அதாவது மரணத்துனோடய ஒரு மனிதனுடைய இறுதியாக எப்படி இருக்கணும் எப் என்ன யோசிக்கணுன்றத பற்றி அந்த பதிகத்தில் தாங்க நான் படித்தேன் ரொம்ப பிடிக்குங்க